தருமபுரி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் மாரியம்மன் பண்டி தீபாவளி மாரியம்மன் பண்டிகை பொங்கல் முனியப்பன் பண்டிகை அதியமான் கோவிலில் இருக்கிற கால பைரவர் நல்ல சிறப்பாக செய்வாங்க தேய்பிறை அஷ்டமிக்குலாம் வந்து வெள்ளை பூசணிக்காய வந்து விளக்கு போடுவோம் தேங்காயில் விளக்கு போடுவோம் அஷ்டமினாவே மாதம் மாதம் போய் அங்கே நல்லா சிறப்பாக செய்வாங்க கோட்டை கோயில் இருக்குது அங்கே போவோம் அங்கேயும் நல்ல சிறப்பாக செய்வாங்க மாதம் ஆடி மாதம் பிறந்தா அம்மனுக்கு கூழ் ஊற்றுறது அப்புறம் முனியப்பனுக்கு கிடா வெட்டுறது இதுமாதிரிலாம் வந்து நிறைய செ மாவிளக்கு எடுக்கிறது அதுமாதிரிலாம் நல்லா சிறப்பாக ஒவ்வொரு ஒரு ரொம்ப சிறப்பாக செய்வாங்க யா அதில் வந்து கடவுள் நம்பிக்கை அதிகமாக இருக்கறதுனால் இதுமாதிரி தருமபுரி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் மா மாரியம்மன் பண்டிகை அதிகமாக இருக்கும் முனியப்பன் பண்டிகையும் அதிகமாக இருக்கும் கிடா வெட்டுறது அந்த அந்து வா அது அங்கே அக்ரகாரத்தில் வந்து முனியப்பன் கோயில் இருக்கும் அது வந்து நல்லா பெரிய கேக்கா வாசி பெரிய இதாக செய்வாங்க கெடா வெட்டுறது அதுமாதிரிலாம் அதுதான் நாங்கள் பா நிறைய செய்வோம் முக்கியமாக வந்து கால பைரவருக்கு வந்து நல்லா பூஜை பூஜை செய்வாங்க தீபாவளி பொங்கல் வந்து பொங்கல் வந்து பொங்கல் வந்து இங்கே நல்லா சிறப்பாக செய்வோம் எல்லா மாநி மாவட்டத்திலேயும் விட இந்த இந்த தருமபுரியில் நல்லா சிறப்பாக செய்வோங்க தருமபுரி மாவட்டத்தில் பொங்கல் வைக்கிறது எருது விடுகிறது அப்புறமா தை தை மாதம் துணி வைக்கறது இது எல்லாம் வந்து நல்ல சிறப்பாக செய்வோம் நாலு நாளும் நல்ல சிறப்பாக செய்வோங்க